ஜீன்ஸோடய தீமை என்னென்னன்னால் இந்த நம்ம ஜீன்ஸு வெயில் காலத்தில் போட்டுகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வெயில் காலத்தில் வெயிலில் போகும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னால் வேர்க்கும் அந்த வேர்வையே நமக்கு அலர்ஜியாக கூட வரலாம் வேற எதாவது கூட வரலாம் ஏன்னால் வெயில் காலத்தில் ஜீன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க